இப்போது வந்துட்டு எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்புடினா எங்கள் நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்துட்டு பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்காங்க எல்லா துறையிலேயும் வந்து பெண்கள் இருக்காங்க இப்போ ஒரு கல்வித்துறையாக இருக்கட்டும் அதில் இருக்க தலைமை பொறுப்பில் வந்து பெண்கள் இருக்காங்க ஒரு அரசாங்க துறையாக இருக்கட்டும் அதில் இருக்க தலைவர் தலைமை பொறுப்பு இப்போது ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கார் அப்புடினா அது ஒரு பெண் ஆனால் பெண்ணின் பங்களிப்பு எல்லா எடத்துலேயும் இப்போது இருக்குது அதே மாதிரி பெண்களின் தரம் வந்து உயர்ந்திருக்கு இப்போது முன்னேயெல்லாம் வீட்டில் பார்த்திங்கனா எங்கேயும் அனுப்பமாட்டாங்க சுதந்திரமா விடமாட்டாங்க ஏன்னா வந்துட்டு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெண்களின் பாதுகாப்பும் அதிகமாகியிருக்கு பெண்கள் சுதந்திரமா படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க அவங்க பிடிச்சத படிக்கிறாங்க இப்போது முற்காலத்தில் வந்துட்டு இப்போ ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்திங்க அப்புடினா பெண்களை வந்து எங்கேயும் அனுப்பமாட்டாங்க அந்த அளவுக்கு வேலைக்கு ரொம்ப கம்மியான அளவில் தான் பெண்கள் படிச்சிட்டுருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை பெண்கள் நிறையா இடத்துல வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள வந்துட்டு ராணுவத்தில் பணிபுரிய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லையில் இருக்காங்க எதிரி நாட்டோட போரிடுற அளவுக்கு வந்துட்டு பெண்கள் வளர ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி பெண்கள் இக்காலத்துலேயும் வந்துட்டு சந்திக்கிற தடங்கல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஆணின் ஆண்களின் ஆதிக்கம் என்னென்னா இப்போது பெண்கள் வந்துட்டு என்ன தான் வளர்ச்சி அடைந்தாலும் இந்த பெண்களின் தற்காப்பு கலையில் இன்னும் வளரல இப்போது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை சீண்டுகிறான் அப்புடினா பெண்கள் வந்து தப்பிக்கணும் நிறையா இது இருக்குது நிறையா தொழில்ல வந்துட்டு பெண்களை வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இப்போது எடுத்துக்காட்டாக வந்துட்டு இப்போது கல்யாணத்திற்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறையா இடத்துல வந்துட்டு பொண்ணு பிடிக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இன்னும் சில வீட்டில் வந்து என்ன இருக்காங்க அப்புடினா நான் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் காட்டுற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த காதலுக்கு வந்து நிறையா எதிர்ப்பு இருக்குது அது பெண்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பையனை புரிந்துக்கொண்டு புரிஞ்சு காதலித்து கல்யாணம் பண்ணுறது வந்துட்டு வாழ்நாள் முழுக்க இருக்கும் உண்மையான காதலாக இருந்தால் அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல வர்றேன் அதுவும் ஒரு தடை அதே மாதிரி இரவு நேரத்தில் தனியாக செல்கிறதுக்கு வந்து தடையாக இருக்குது என்னைக்கி வந்து ஒரு பெண் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே சுதந்திரமா வெளியே சுத்திவிட்டு வர்றாளோ அன்னைக்கி தான் வந்துட்டு பெண்களின் உரிமை முழுமையாக முழுமை முழுமையாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம்